நான் இந்த சின்ன வயசில் இருக்கும் போதுதான் ரேடியோன்னா அந்த காலத்தில் வந்து ரேடியோவிலதான் நியூஸ் சொல்லுவாங்க எதாவது கிரிக்கெட் மேட்ச்சி எதாவது எதுவாக இருந்தாலும் நல்ல தமிழில் இலங்கை வானொலியில் எல்லாம் வந்து கேட்போம் சின்ன வயசில் இப்போ இப்போலாம் யாரும் ரேடியோ கேட்குறதில்லை எல்லாம் டிவி சோசியல் மீடியா அதுலலாம் எல்லாம் பார்க்குறாங்க தமிழ் வந்து ரீஜினல் லாங்குவேஜின்றதுனால் எங்கள் ஸ்டேட்டில் வந்து மேக்ஸிமம் தமிழுக்குதான் முக்கியத்துவம் தருவாங்க மீதி ஸ்டேட்ஸ்லலாம் ஹிந்திக்கு தருவாங்க இங்கே வந்து எங்கள் இதுலலாம் எங்கள் தமிழ்நாட்டில் தமிழுக்குதான் மேக்ஸிமம் வந்து இம்பார்டன்ஸ் தருவாங்க அப்போ டிவியில வந்து காலையில் ஆறு மணிக்கு நியூஸு அப்புறம் புலவர்கள் எல்லாம் வந்து தமிழ் பற்றி நல்லா இது பண்ணுவாங்க அப்போ நியூஸ் பேப்பர் அதுலலாம் வந்து தினகரன் நிறையா பேப்பர் இருக்கும் தினத்தந்தி அதுலலாம் தமிழ்தான் எல்லாம் இது பண்ணுவாங்க